நான் வந்து வீட்லேயே செடி வளர்க்கணும் ஆசைப்பட்டேன் வீட்டில் நான் மாட்டோட சாணத்தில் உரத்த எடுத்து அதில் மண் புழுலாம் போட்டு அதில் நான் இப்போ தக்காளி செடி நட்டுருக்கேன் தக்காளி செடியும் வளர்ந்து வந்துருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தக்காளி செடி கத்திரிக்காய் செடி வெண்டக்காய் இதில் தோட்டத்தில் விதைக்கலாம் தோட்டத்தில் வளர்த்தாலும் நல்லது வீட்டில் வளர்த்தாலும் நல்லது வீட்டில் வளர்க்கறதுனால வீட்டில் இருந்தே எடுத்துக்கிறோம் இதையே கடையில் போய் வாங்கினா முப்பதுருபா நாற்பதுருபாய்க்கி வாங்கிறதா இருக்குது இதனால வீட்லேயே இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லாயிருக்கு பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூ வந்து மல்லிகைப்பூ செம்பருத்தி கனகாமரம் மல்லிப்பூ சாமந்தி பூ இதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கறதுனால குழந்தைங்களுக்கும் வைக்கிறதா இருக்குது சாமிங்களுக்கும் வைக்கிறதா இருக்குது இதனால ரொம்ப பயன்படுது பயன்படுது வீட்லேயே நாங்கள் வளர்க்குறோம் செடியெல்லாம் அதே கடையில் வாங்கிறதா இருந்தால் நூறுபா கிலோ நூற்றி இருபதுருபா மல்லிகைப்பூ ஒரு எட் க வில சொல்கிறாங்க அதனால் நாங்கள் வீட்டில் வளர்க்கறதுனால எங்களுக்கு ரொம்ப பயன்படுது பழம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மாதுளம் பழம் அன்னாசிப்பழம் அதெல்லாம் நாங்கள் வீட்டில் வளர்க்கறதுனால எங்களுக்கு ரொம்ப பயன்படுது வீட்டில் இந்த வெயில் நாளுக்கு பறித்து சாப்படுறோம் இதே கடையில் போய் வாங்கினா அதிக வில சொல்கிறாங்க நாங்கள் ஒரே ஒரு ம வாழை மரம் தான் வச்சோம் வச்சதனால இன்றைக்கி பார்த்தா நாங்கள் நிறையா வாழை பழமும் பறிக்கிறோம் வாழைக்காவும் நிறைய பறித்து விற்றுருக்குறோம் அன்னாச்சிப்பழமும் நாங்கள் வீட்டில் ஒன்று ஒன்று தான் வைப்போம் ஒன்று ஒன்று வச்சாலும் அதுவும் நாங்கள் பறித்து சாப்பிட்றோம் வருஷத்தில் ஒரு நாளோ ஆறு மாசத்துக்கு ஒரு நாள் நாங்கள் பறித்து சாப்பிட்றோம் இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் எல்லோரும் வீட்டில் வளர்த்தா நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற மாட்டு சாணத்தில் உரத்த வச்சி வீட்டில் மண்புழு வேஸ்ட்டு காய் வே வீணா வீணா போகிற காய்கறிகள்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு நீங்கள் அதை வச்சே நீங்கள் வீட்டில் செடி வளர்க்கலாம் இதுனால ரொம்ப